ஹலோ விநாயகா ஏஜென்சிங்களா நான் கார் ஒன்று கேட்ருந்தேங்க ரயில் ரயில் நிலையத்துக்கு போறதுக்குங்க ஆமாங்க அனுப்பிச்சி விட்டிங்களா கொஞ்சம் சீக்கிரம் அனுச்சி விடுங்க ட்ரெயின் வர்றதுக்கு நேரம் ஆகிடுச்சுங்க கொஞ்சம் சீக்கிரம் போகணுங்க அங்கே ட்ரெயின் புடிக்கிறதுக்கு லேட்டாகுது வரப்போகுதுங்க நான் லேட்டாக போனோம்னா ட்ரெயினை விட்ருவோம் அப்றம் வந்து பணம் கொடுக்கல அப்படி இப்படினு எல்லாம் சொல்லக் கூடாதுங்க ட்ரெயினை தவற விட்டோம்னா நாங்கள் பணம் கொடுக்கவே மாட்டோம் சரிங்க சீக்கிரம் அனுச்சு விடுங்க